எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்கு செம்பருத்தி பூ வந்து மஞ்ச கலரு இருக்கு ரெட் கலரு இருக்கு செம்பருத்தி பூ வந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுருறோம் காஞ்சதும் அதை எடுத்து சீக்காய் அரைக்கும் போது அதில் போட்டு அரைக்கிறோம் அதேமாதிரி அதோட இல இருக்கு அதை எடுத்து பறிச்சு காய வச்சு அதையும் காய வச்சு சீக்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம் தலைக்கு போட்டு தேச்சா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் செம்பருத்தி எங்கள் வீட்டில் இப்போ ரெண்டு கலர் செம்பருத்தி வச்சு வளர்த்துட்ருக்கோம் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி கனகாம்பரம் செடி வச்சியிருக்கோம் கனகாம்பரம் செடி ஒன்று விட்டு ஒரு நாள் பூ பறிச்சிவிடுவோம் நல்ல பூ வந்து நல்லாயிருக்கு அதேமாதிரி ஃபிரெஷ்ஷாக இருக்கு வெளியில வாங்கிகிட்டு வரது ரெண்டு நாள் பூ மூணு நாள் பூ இருக்கும் நம்ப செடியிலயே படிக்கிறதால் நல்ல கலரும் நல்லாயிருக்கு பூ நல்லாயிருக்கு தரமாக மல்லி செடி வச்சியிருக்கோம் மல்லி இங்கே பக்கத்தில் போகும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் கொடிமல்லி அந்த மல்லிகை செடி வந்து அவ்வளோ அழகாக பூ பூத்துயிருக்குது பரிமரிக்கிறதும் நல்லா பராமரிக்கிறோம் அதுக்கப்புறம் மணத்தக்காளி போட்யிருக்கோம் மணத்தக்காளி வித போட்டு உடனே செடி வந்துருச்சு அது கீரையாகவும் பறிச்சு கீரையை நல்லா அலசிவிட்டு கீரையை பொரியலும் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மணத்தக்காளி அந்த பழம் பழுத்துசின்னா போம்போது வரும்போது பறிச்சு சாப்பிடலாம் அந்த காய் வித இருக்கு அதை எடுத்து பறிச்சு காய வச்சா நம்ப கார குழம்பு யூஸ் பண்ண போடும்போது கார குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம் மணத்தக்காளி இவ்வளோ யூஸ் ஆகுது எங்களுக்கு அப்புறோம் எலுமிச்சம் பழம் மரம் வச்சியிருக்கோம் பழம் கா ப காயாக இருக்கும்போதே பறிச்சு வச்சோம்னா பழம் பழுத்துருது எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் சார சாதம் பிணஞ்சிக்கிலாம் நம்ப ஏதாச்சும் சுற்றி போடுறதுக்கு வச்சுக்கிலாம் அதேமாதிரி வாசப்படியில கட் பண்ணி வச்சு குங்குமம் வச்சு அதை வச்சுக்கலாம் அது கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா அந்த பழத்தை எடுத்து பூஜை சாமான் தேய்க்க யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சம் தழை வந்து அவ்வளோ இ இதாகருக்கு அதை காய வச்சு சீக்கால போட்டு அரைச்சா குளுச்சியாக நல்லா தழ நல்லா இருக்கு அதேமாதிரி எங்களுக்கு எலுமிச்சமரம் யூஸ் ஆகுது அதேமாதிரி முருங்கை மரம் இருக்கு முருங்கக்கீரை நம்பளுக்கு எந்த விஷயம் வேணாலும் கீரை ஒடச்சு கீரை பொரியல் பண்ணலாம் முருங்கை கீரை பொரியலுக்கு வந்து வேர்க்கடலை போட்டு பண்ணலாம் அதேமாதிரி முருங்கக்காய் இருக்கு முருங்கக்காய் கார குழம்பு வைக்கலாம் சாம்பாரில் போடலாம் முருங்கை பூவு இருக்கு முருங்கைப்பூவும் அதேமாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முருங்கக்கீரை தா அந்த தண்டு இருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து அது கொஞ்சமாக கி கிள்ளி போட்டு நல்ல த சுடு தண்ணியில வேக வச்சு அதையே தண்ணி எடுத்து காலையில ஜூஸ் குடிச்சோமுன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரத்தம் நல்ல ரத்தம் சுரக்கும் அதேமாதிரி வாரத்தில் ஒரு நாள் குடிச்சா போதும் முருங்கக்கீரை சூப்பு அதேமாதிரி முருங்கக்கீரை அந்த மொன இருக்கு அதை வந்து பறிச்சிவிட்டு வந்து எண்ணெய்ல கொஞ்சோன்டு எண்ணெயை ஊற்றி அதில் சூடு பண்ணிவிட்டு அதில் அந்த முருங்கக்கீரை அந்த துளிரு போட்டுவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு அதில் சாதம் கிளறி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதேமாதிரி எங்கள் வீட்டில் ரோஸ் செடி இருக்கு ரோஸ் ரெட்டு இருக்கு எல்லோ இருக்கு பட்ரோஸ் இருக்கு ரோஸ் செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் பூவும் நல்ல அழகாக பூத்துயிருக்குது அதேமாதிரி கத்தாயி வச்சியிருக்கோம் கத்தாயி செடி அதுவும் நாங்கள் வந்து எடுத்து மா அதை தோல் சீவிவிட்டு முகத்துக்கு போட்டுக்கலாம் இல்லை ஜூஸாகவும் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் கத்தாயும் ரொம்ப எங்களுக்கு யூஸ் ஆகுது கொய்யா மரம் இருக்கு கொய்யா மரம் கொய்யா மரம் கொய்யா கொய்யா மரம் இருக்கு கொய்யா கொய்யா மரம் வந்து கொஞ்சம் காயாக இருக்கும் போது பறிச்சா நல்லாயிருக்காது நல்ல பழுத்துரும் அந்தமாதிரி பழுத்தாக்கா கொய்யா பழம் நல்ல டேஸ்டாக இருக்கும் ரெண்டு வகையான கொய்யா இருக்கு பெருசாக பெரிய கொய்யாவும் இருக்கு உள்ள ரெட் ரெட் கலராக ரோஸ் கலராக இருக்கும் அந்த கொய்யாவும் இருக்கு ரெண்டு கொய்யா மரம் வளர்க்குறோம் அது அதுவும் அதேமாதிரி மாமரம் வச்சியிருக்கோம் மாங்காய் வந்து பங்கனம்பள்ளி மாமரம் காயாக இருக்கும்போது ஒரு ஒரு காயே கால் கிலோ அரை கிலோ அப்படி வரும் காயாகவும் எடுத்து யூஸ் பண்ணிப்போம் காயானா சாப்பாடு கிளறுறதுக்கு யூஸ் ஆகும் குழம்பு வைக்கலாம் ஊறுகாய் போடலாம் அந்தமாதிரி யூஸ் ஆவும் மற்றபடி பழுக்க வச்சாக்கா நல்லா பழுத்துரும் வீட்டிலயே பழுக்க வைக்கிறதால் நமக்கு உடம்புக்கு எந்த கெடுதல் இல்லை வயிறு வலி எதுவும் வராது நாங்கள் வீட்டுலயே பழுக்க வச்சு மாம்பழமும் சாப்பிடுவோம் அதேமாதிரி வாழைமரம் வச்சியிருக்கோம் வாழைக்காயும் யூஸ் பண்ணிக்கிறோம் வாழைப்பழம் காய் காய்ச்செடி தனியாக வச்சியிருக்கோம் காய் மரம் இதேமாதிரி பழம் தனியாக பழம்னா ரஸ்தாலி மரம் இருக்கு கற்பூரம் மரம் இருக்கு புளிப் மஞ்ச வாழைப்பழம் இருக்கு அப்படியே எத்தனை வகையான வாழக்காய் இருக்கு எங்களுக்கு வாழைமரம் நல்ல யூஸ் ஆவுது வாழைமரம் வாழை இலை வந்து எதனா ஃபங்ஷன் வேணுன்னா வெட் கட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வாழைக்காய் வந்து எதனா விசேஷத்துக்கு கட் பண்ணி செய்யலாம் வா அது உரிச்சு எடுத்தால் வாழைத்தண்டு வரும் அந்த வாழைத்தண்டு வயித்தில் கல்லு இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஜூஸ் போட்டு காலையில ஒரு கிளாஸ் கொடுத்துட்டோம்னா அவ்வளோ நல்லது அதேமாதிரி கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் வாழைத்தண்டும் யூஸ் ஆவும் அதனால் நாங்கள் வாழை மரமும் வளர்த்துட்ருக்கோம் கொய்யாக்காயும் நல்ல கொய்யாக்காய் இப்போ வச்சியிருக்கு எங்கள் மரத்தில் நல்லாயிருக்கு கொய்யாக்காவும் மாதுளம்பழம் இப்போ இருக்கு மாதுளம் செடி இருக்கு அது வந்து காயாக இருக்கும்போது பறிச்சா கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கு அதனால் டேஸ்ட்டு வராது நல்லா ரெட்டாக மாறின உடனே அதேமாதிரி சா பறிக்கிறோம் சப்போட்டா இருக்கு சப்போட்டா மரத்தில் கா பக்கத்தில் செடி பக்கத்தில் போம்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் சப்போட்டாவும் வளர்க்குறோம் ஒரு ரெண்டு சப்போட்டா சாப்பிட்டா போதும் ஆனால் என்ன இருந்தாலும் செடியில அப்போயே பறிச்சு சாப்பிடுறது வேறு டேஸ்ட் தான் செடியில பறிச்சு சாப்பிடுறோம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது அப்புறம் வந்து பப்ளிமாஸ் மரம் வச்சியிருக்கோம் அது மரம் பார்த்தா பெருசாக வருது மரம் மாதிரியே இருக்கும் பார்த்தா ஒருவொரு காயும் ஒரு கிலோ தேறும் அவ்வளோ பெரிய மரம் பப்ளிமாஸு அது உள்ளே வந்து காயை உறிச்சமுன்னா ஒவ்வொரு சொலையும் அவ்வளோ பெருசு இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் பப்ளிமாஸுன்னு சொல்கிறது அவ்வளோ பழம் அவ்வளோ டேஸ்ட்டு ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் எங்கள் வீட்லையும் இருக்கு பப்ளிமாஸ் மரம் பூக்கள் பூக்கள்னு பார்த்தாக்கா எல்லா பூச்செடியும் வச்சியிருக்கோம் காய்கள்ன்னு பார்த்தா எல்லா காயும் வச்சியிருக்குறோம் செடி வளர்க்குறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு வீட்டிலயே வளர்க்குறோம் இத்தனை செடியும் நான் சொன்ன செடிங்கள்லாம் வீட்டுலயே தான் வளர்க்குறோம் பூக்களும் வீட்டுலயே பறிச்சு கட்டிவிடுறோம் ஒன்று விட்டு ஒரு நாள் பறிச்சிவிடுறோம் மல்லி கனகாம்பரம் ரோஸ் வந்து அந்த சீசன் வரும் வரும்போது மட்டும் தான் பூக்குது மீதி அப்போ பூக்கிறதில்ல செம்பருத்தி வந்து டெய்லி பூக்குது மஞ்ச கலரு ரெட் கலரு செம்பருத்தி டெய்லி எங்கள் வீட்டுக்கு பூஜை பூஜைக்கு வெளில பூவே வாங்கறதில்லை இதோ இப்போ கூட இருபது பூ இருபத்தி ரெண்டு பூ பூக்குது ஆனால் பூவு கடையில் வாங்கிறதில்ல வீட்டிலயே பூக்குது எங்களுக்கு நல்லமே அதுவும் இல்லாமல் நிழல் வேறு இருக்கு செட்டிங்க வச்சு வளர்க்குறோன்னா அந்த இடத்துல போய் பார்த்தா அவ்வளோ அழகாக செடிங்க பார்க்கும்போது ஒரு பார்க் மாதிரி இருக்கு குழந்தைங்கள்லாம் போய் அந்த பூவை கிள்ளும் போது நம்மளுக்கு அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ரசிக்கிறோம் அவ்வளோ நல்லாயிருக்குது